தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படினா பெரிய மிகப்பெரிய கலா பண்டிகைகள் அப்படினா இந் இந்து மக்களை பொறுத்த வரைக்கும் தீபாவளி பொங்கல் கிறிஸ்துவ மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஈஸ்டர் கிறிஸ்மஸ் முஸ்லீம் மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படினா ரம்ஜான் இந்த மாதிரியான ஃபங்ஷன் தான் வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க இப்போ தீபாவளி அண்டு பொங்கல் அப்படினு பார்த்திங்க அப்படினா அது வந்து ரொம்ப ரொம்ப எல்லோருமே எல்லா தரப்பு மக்களுமே அந்த பட்டாசு அது வெடிச்சு கொண்டாடுவது வந்து தீபாவளி நரகாசுரனுடைய இறந்து அதனால கொண்டாடுவது வந்து தீபாவளி கொண்டாடுகிறாங்க இதுவே வந்து பொங்கல் பார்த்திங்க அப்படினா தமிழருடைய திருவிழா அது போகி அன்றைக்கி ஆரமிச்சு கரிநாள் வரைக்கும் காணும் பொங்கல் அப்படினு சொல்வது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நடக்கக்கூடிய ஃபங்ஷன் இது முதல் நாள் பார்த்திங்க அப்படினா கா சூரிய பொங்கல் இது வந்து எல்லோருமே வந்து வயல்கள் வ வீட்டில் வந்து வயல் வச்சுருக்குறவங்க அங்கே போய் வந்து சூரியன் பொங்கல் கொண்டாடுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப் பொங்கல் அது வி விவசாயிகள் வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக மாடுகளுக்கு வந்து நிறைய நன்மை செஞ்சுருக்கும் உழவு தொழிலுக்கு ஒரு பொருளை இன்னொரு இடத்துல கொட்டுவது மாட்டி வண்டியில எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் அந்த மாடுகள் வந்து அதிகமாக வேலை செஞ்சுருக்கும் அதனால் வந்து மாட்டுப் பொங்கல் ரெண்டாவது நாள் கொண்டாடுவாங்க மூணாவது நாள் வந்து பார்த்திங்க அப்படினா இது கா காணும் பொங்கல் எல்லாம் வந்து சொந்தக்காரவங்க எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க செலிப்ரேட் பண்ணுறது வந்து க மாட்டுப்பொங்கல் இதுவே வந்து பார்த்திங்க அப்படினா கிறிஸ்மஸ் பொறுத்த வரைக்கும் குழந்தையை அவர்களுடைய ஏசு வந்து பிறக்கிறது வந்து பிறந்த தினத்தை வந்து கிறிஸ்மஸ் அப்படினு கொண்டாடுவாங்க அதில் எல்லோருமே வந்து புது டிரஸ் வாங்கி போட்டுக்கிட்டு சர்ச்சுக்குலாம் போயிட்டு வருவாங்க வீட்டில் பிரியாணி செய்வாங்க ரொம்ப ச சந்தோஷமாக இருப்பாங்க இது வந்து கிறிஸ்மஸ் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படினா ஈஸ்டர் வரது ஈஸ்டர் வந்துட்டு பார்த்திங்க அப்படினா அவர்களுடைய ஏசு வந்து மரித்து மூன்றாம் நாள் உயிர்தெழுவது வந்து கிறிஸ்மஸ் சாரி ஈஸ்டர் அது வந்து ரொம்ப கா அதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப சிறப்பாக இது செலப்ரேட் பண்ணுவாங்க அடுத்து வந்து முஸ்லீம் மக்கள் பார்த்திங்க அப்படினா அவர்களுக்கு வந்து ரம்ஜான் அது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நாள் வந்து நோன்பு இருந்து ஏழைகளுக்கெலாம் உணவு கொடுத்துட்டு ரம்ஜான் கொண்டாடுவாங்க இது தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய கலாச்சார பண்டிகைகள்